ஆமாம் நீங்கள் யார் பேசுறீங்க ஆ சொல்லுங்கள் என்ன விஷயம் எதுக்காகம்மா நெக்ஸ்ட் வீக் வேறு எக்ஸாம் வருது இப்போ கோச்சிங் போயிகிட்டு இருக்கு உங்கள் பொண்ணுக்கு லீவ் கொடுக்க முடியாதுங்க இல்லை இப்போ கோச்சிங் போயிகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வீக்கு எக்ஸாமு இப்போ லீவ் கொடுத்தா உங்கள் பொண்ணோட ஸ்டடிஸ் தான் கெடும் அண்ட் எங்கள் ஸ்கூல் ரிசல்ட்டும் குறைஞ்சிடும் எப்படிங்க லீவு தர முடியும் யாராவது ரிலேட்டிவ் வீட்டில் வேறு எங்கேயாவுது ஸ்டே பண்ண வச்சிவிட்டு நீங்கள் மட்டும் போயிவிட்டு வரீங்களா லீவ் எப்படிங்க தர முடியும் இல்லை இப்போ நான் லீவ் கொடுத்துடுவேன் உங்கள் பொண்ணோட ஸ்டடிஸும் கெட்டுரும் எங்கள் ஸ்கூல் ரிசல்ட்டும் கெட்டுரும் அப்புறம் ஆல்ரெடி ஸ்வேதா ரொம்ப ஸ்லோவாக இருக்கா ஸ்டடிஸில் வீட்டில் வந்து படிக்கிறாளா இல்லையா ஒன் வீக் நான் நானும் கொடுக்க முடியாதுங்க எனக்கு மேலே இருக்கவங்களும் என்னையை கொஷின் கேட்பாங்க அவளுக்கு கோச்சிங் போயிரும் அப்புறம் எல்லாத்துக்கும் நாங்கள் கோச்சிங் கொடுக்கும் போது உங்கள் பொண்ணுக்கு மட்டும் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது எப்படிங்க தர்றது லீவே யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க எங்களுக்கு எங்கள் பிரின்சிபல் வந்து என்ன சொல்லி இருக்காங்கன்னா யாருக்கும் லீவ் தராதிங்க எக்ஸாம் வர வரைக்கும்ன்னு சொல்லி இருக்காங்க எப்படிங்க ரெண்டு நாள் தர்றது ஒன்று ஒன் டேன்னா பெர்மிஷன் வாங்கி தரேன் அவங்க கிட்ட அதுவும் ஏன் கையில இல்லைங்க நான் வாங்கி அவங்க கிட்ட கேட்டு தான் சொல்ல முடியும் ஒன் ஒன் டேவும் ஒ ஒன் டேவில உங்களால் போயிட்டு வர முடியாதா ஓகே அப்போ டூ டேஸ் நான் லீவு அவங்க கிட்ட வாங்கி கொடுக்குறேன் ஓகே நான் டூ டேஸ் தரேன் பட் டூ டேஸ்க்கு மேலே ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் கிளாஸுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் ஓகே நான் டூ டேஸ் தரேன் பட் டூ டேஸ் குள்ளே நீங்கள் போயிவிட்டு கூட்டிகிட்டு வரணும் நெக்ஸ்ட் டே ஸ்கூல் அனுப்பிருங்க அதுக்கு அப்புறம் கண்டிப்பாக லீவ் கிடையாது நீங்கள் எக்ஸ்ட்ரா எதாவது லீவ் போடீங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க ஸ்கூலில் என்னையும் அப்புறம் எனக்கும் திட்டு விழுவும் உங்களுக்கும் திட்டு விழுவும் உங்கள் பாப்பா ஓட ஸ்டடிஸ் தான் போகவும் எக்ஸாம் வந்துவிட்டு இருக்கு ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் நாங்கள் ப பாடம் எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் வீட்டில் கொஞ்சம் டிவி பார்க்க விடாமல் ஃபோன் நோண்ட விடாமல் கொஞ்சம் அவளை படிக்க வைக்க பாருங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கா ஏன்னா எக்ஸாம் பக்கத்தில் வந்துடுச்சு நீங்கள் இப்போ வேறு திருவிழாக்கு கூட்டிகிட்டு போகறேன்னு சொல்லுறீங்களா கூட்டு போயிவிட்டு வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அனுப்ப பாருங்கள் ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்கேன் ரெண்டு நாள் குள்ளே அனுப்பிவைங்க படிக்க சொல்லுங்கள் எக்ஸாம் வருது சரிங்களா ஆ